என்னுடைய சேகரிப்புகள் எல்லாத்தையுமே நான் எதன் அடிப்படையில் வந்து பிரிப்பேன்னால் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட காலகட்டம் அதை சேர்க்கறதுக்கு எவ்வளோ காலகட்டம் ஆணுச்சோ அந்தத் தேதியெலாம் நான் குறிப்பிடுவேன் இந்த மாசத்தில் இந்த தேதியில் அதை ஆரம்பிச்சேன் அப்புறம் அதை வந்து நான் சேகரிச்சு முடிக்கிறதுக்கு இவ்வளோ காலகட்டம் ஆணுச்சு அப்போது இத்தனை காலகட்டம் வந்து இந்த சேகரிப்புக்கு தேவைபட்டுருக்கு அப்படிங்குற ஒரு பிரிப்பு முறையை கையாள்வேன் அடுத்து அதிலயே உட்பிரிவுன்னு வந்து ஒன்று பிரிப்பேன் என்ன நிகழ்வுகளை வந்து இது ஒட்டி வருது எந்த நிகழ்வுகள் இதை சார்ந்து வருது சார்பு இல்லாமல் என்ன இருக்குது சார்ந்து என்ன இருக்குது அதன் உட்பிரிவுகள கொண்டு வருவேன் உதாரணத்துக்கு இப்போது நான் ரூபாய் நோட்டுகளை வந்து சேகரிச்சிக்கிட்டு இருக்கேன்னா எல்லா ரூபாய் நோட்டுக்களையும் சேகரிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ காலகட்டம் ஆணிச்சு அதில் வந்து புதுசாக பண மபல் மதிப்பீடு வந்து இல்லாமல் போணிச்சு இல்லையா இதை நம் பாரத பிரதமருடைய அறிவிப்பின்படி வந்து உயர் நோட்டுகள் வந்து உயர் மதிப்பு நோட்டுகள் எல்லாமே வந்து இழப்பீடானுச்சு மதிப்பு இழந்து போணுச்சு அப்போது அதுக்கு மாற்றாக புதுப்புது நோட்டுகளை இந்திய அரசாங்கம் உருவாக்குணுச்சு இல்லையா அப்போது அந்த நிகழ்வுகளோடய கோர்வையாக நான் இதை வந்து பறைசாற்றுகிற மாதிரி நான் இதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு அடுக்கு அமைப்பு செய்வேன் அதேமாதிரி அதில் யார்யார் பிரபலங்களுடைய படங்கள் இருக்குது ரூபாய் நோட்டுகள் உதாரணமாக எடுத்துக்கிட்டால் மஹாத்மா காந்தியோடய போட்டோ அவருடைய புகைப்படம் எல்லா நோட்டுலையும் முன்பு பக்கத்தில் இருக்கும் அது இல்லாமல் பின் பக்கத்தில என்னென்ன பிரபலங்களுடைய போட்டோலாம் வந்திருக்குது அவங்களுடைய புகைப்படம் எந்தமாதிரி ஒரு அமைப்போடு வந்துருக்குது அதில் இப்போது வேறு வேறு வடிவங்கள்ளாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து நான் இதில் சேர்த்துப்பேன் அதேமாதிரி நம்ப இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலையம் இஸ்ரோ வந்து மங்கலியம் விண்கலத்தை வெற்றிகரமாக வந்து விண்ணிலே வந்து நிலை நிறுத்துனுச்சு அத பறைசாற்றுகிர மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் பின்னாடி வந்து மங்கல்யான் விண்கலத்தோடய புகைப்படம்தான் இருக்கும் அதையும் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கலாச்சார முக்கியத்துவத்துக்கு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி தண்டி யாத்திரை செஞ்சதுக்கு வந்து மஹாத்மா காந்திஜி உடைய புகைப்படமும் பின்னாடி சரோஜினி நாயுடு மற்றும் மற்ற போராட்ட வீரர்கள் எல்லாமே சுதந்திர போராட்டத்துக்கு போன மாதிரியான ஒரு அமைப்போட ஒரு புகைபடம் வந்துருக்கும் இதுமாதிரி வந்து நான் பிரிப்பு முறையை பயன்படுத்தி அதை ஒவ்வொன்றுத்தையும் நான் வந்து அடுக்கு அமைச்சு வச்சேன்